மழை காலத்தில் எல்லாம் செடி கொடி எல்லாமே நல்லபடியாக வளரும் அது நம்ம தண்ணி ஊற்றி வளர்க்குறதையும் தாண்டி மழை வர்றதுனால் அதுவே செடி கொடி மரங்கள் எல்லாமே நல்லப்படியாக வளரும் அதைத் தாண்டி இப்போ சம்மர் சீசனில் வெயில் காலத்தில் ஒரு புல் முளையுறது கூட கஷ்டமா இருக்கும் அப்படி இருக்கிற போது நம்ம மழை காலத்துலேயே மழை நீரை சேமித்து வச்சுட்டு வெயில் காலத்தில் நம்ம வளர்க்குற ஆசைப்பட்டு வளர்க்குற செடி கொடிகளுக்கு அதை மழை தண்ணியை சேமித்து வச்சுருந்து நம்ம அதை அந்த செடி குடைகள் செடி கொடி மரங்களுக்கு நம்ம அந்த தண்ணியை சேமித்து ஊற்றினாலே செடி கொடிகள்லாம் நல்லா வளரும் முக்கியமாக செ மர செடி கொடி வளர்க்குறது தான் நமக்கும் நல்லது இயற்கையை பாதுகாக்கிறது நம்ம இப்போது ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்த மாதிரி இருக்கும் போது மழை டைமில் அந்த தண்ணியை சேகரிக்கிறது சேகரித்து வச்சு அடுத்த வர காலத்தில் நம்ம அதை யூஸ் பண்ணுன்றது தான் முக்கியம் எல்லாம் காலத்துலேயுமே இயற்கை தேவை செடி கொடி மரம் நமக்கு முக்கியமாக இருக்கறதுனால் அந்தந்த சம் அந்தந்த காலக்கட்டத்திற்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் அதை பாதுகாத்து எப்போதுமே செடி கொடி பருவ காலம் மாற மாற நம்மளும் அதுக்கு ஏற்றப்படி மாறி எல்லாத்தேயும் பயன்படுத்தணும்